நான் வாங்கின ஹேண்ட்பேக்கை பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே எந்த குறையும் சொல்ல முடியாது ஆனால் அது பார்த்திங்கன்னா அந்த ஸிப்பு மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அந்த ஸிப்பு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அகைன் அகைன் மூட முடியல அப்புறம் உள்ளுக்குள்ளே அந்த ஸிப்பு வந்து மாட்டிக்கிச்சு அந்த இதுக்குள்ளே அப்பறம்னா நான் தான் அதை கரெக்ட் பண்ணிருந்தேன் அதோட அதோட ஸ்லிங்கு வந்துவிட்டு லைட்டாக வெய்ட்லெஸ்ஸாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு ரொம்ப ரொம்ப வெய்ட்லெஸ்ஸாக இருந்தா மாதிரி இருந்துது கொஞ்சம் நல்லா வொர்த்தாக இருக்கணும் அந்த கீழே உள்ள அதனோட கீழே பகுதி வந்து தாங்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் நல்லாருந்துருக்கும்